ஹலோ ஆ அம்மன் டிராவ்ல்ங்களா ஆ இப்போ தான் வண்டியிலருந்து இறங்குனோம் பட்டிக்கடை ஸ்டாப்புக்கிட்ட இறங்குனோம் மேடம் டிஎன்பாளையத்தில் ஆமாங்க ஆமாங்க அங்கே உங்கள் வண்டியில் நான் பர்ஸை மறந்து விட்டுட்டு வந்துட்டேன் கொஞ்சம் பார்த்து எடுத்துத்தர முடியுங்களா இல்லைனா இல்லைனா வண்டியை இங்கே ரிட்டன் கொண்டு வரீங்களா ஆமாங்க ஸ்டாப் கிட்டைவே தான் நிற்கிறோம் நீங்கள் வந்திங்கன்னால் பார்க்கலாம் கொஞ்சம் அதுக்கு தான் சரி சரி சரிங்க கொஞ்சம் கண்டுபிடிச்சு எடுத்துத்தாங்க ஆ பாருங்கள் பாருங்கள் ஆ சரிங்க கிடச்சிருச்சுங்களா சரி கொண்டு வாங்க ஆ இங்கே தான் பட்டிக்கடை ஸ்டாப்புக்கிட்டயே நிற்கிறோம் வந்துடுங்க ஆ சரி சரி சரிங்க